இப்போ பார்த்தீங்கனா தமிழ் மட்டும் இங்கே பேசுலை நிறைய பேர் வெளியூர்லருந்து இங்கே வந்திருக்காங்க தெலுங்கு பேசுவாங்க கன்னடம் பேசுகிறவங்க இருகாங்க மேக்ஸிமம் எல்லாம் இடத்துலேயுமே இங்கிலீஷ் தேவைப்படுது இங்கிலீஷ் மீடியம் கொண்டு வந்திருக்காங்க மராத்தி இருக்குது நிறைய விதமான லாங்க்வேஜெல்லாம் இருக்குது புது புது லாங்க்வேஜெல்லாம் வந்துருக்குது தமிழ் அதனால் வந்து இப்போ இங்கிலீஷ் அதிகமாக நம்ம பேசுகிறதுனால தமிழ் வந்து பேசுகிறது ரொம்ப கம்மியாகுது வேலைக்கு போனாலும் அங்கே எல்லாேருக்கும் புரியுணுங்றதுக்காக நம்ம இங்கிலீஷ் தான் பேசுகிறோம் அப்போ இங்கிலீஷோடய வளர்ச்சி அதிகமாகுது தமிழோட வளர்ச்சி கம்மியாகுது பிறந்த குழந்தைகளுக்கு தமிழ் சொல்லித்தரது இப்போவெலாம் ரொம்ப கம்மியாகுது ஏன்னால் இங்கிலீஷ் பேசுனால்தான் வந்து குழந்தைங்கள் வந்து ரொம்ப நாலெஜபலாலிருக்கும் ஒரு பார்க்கவே வந்து ஹை கிளாஸ்ன்னு நினைக்கிறாங்க அது வந்து ரொம்ப தப்பு தமிழும் சொல்லித்தரணும் நம்ம நாட்டில் பிறந்துட்டு தமிழ் தெரியாமல் இருக்கிறது எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு தமிழ் சொல்லிக்கொடுத்தா தான் தமிழ் அழியாமாலிருக்கும் நம்ம நம்ம லாங்குவேஜை வந்து பார்த்துக்கணும் நம்ம மொழியை வந்து அழியாமல் பார்த்துகிறதுக்கு நம்ம மொழியையும் நம்ம கற்றுக்கணும் அதில் நிறைய குறள்கள் இருக்குது நிறைய பாடல்கள் இருக்குது அது எல்லாமே படித்து நம்ம மொழியை வளர்க்கணும் அதுபோக தான் மற்ற லாங்க்வேஜை வந்து நம்ம வந்து பேசி பழகிக்கலாம்